நான் வந்து கூகுள் பேயை வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இப்பையும் அதான் யூஸ் பண்ணுறேன் அது வந்து நமக்கு ஈசியாகவும் இருக்கு டக்குன்னு நம்ம கையில் காசு இல்லை அப்படின்னா அந்த கூகுள் பேயை வச்சு நம்ம அமௌண்ட்டை அவங்களுக்கு பே பண்ணிக்கலாம் அந்த ஸ்கேனர் மூலமாக நான் வந்து அதை நிறையா யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அது வந்து சிரமமாக எனக்கு தெரியல ஈஸியாக தான் இருக்கு வசதியாக தான் இருக்கு